நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய சமையல் குறிப்பு புத்தகங்கள் படித்திருக்குறேங்க ஸ்நேகிதி குங்குமம் குமுதம்லலாம் பார்த்தீங்கன்னா இலவச இணைப்பாக சமையல் குறிப்பு புத்தகமெல்லாம் முதல்ல வெளி வந்துட்டுருந்துது சின்ன சின்ன அந்த சமையல் குறிப்பு புத்தகத்துக்காகவே வந்து நான் பல முறை புத்தகங்களை வாங்கி ஸ்நேகிதி புத்தகமெல்லாம் நான் வாங்கி படித்த காலமெல்லாம் இருக்குது இன்னைக்கு அப்படி எல்லாம் புத்தகங்கள் வாங்கி படிக்கிறதை விட எல்லாம் வலைப்பதிவுகளில் யூடியூப் சேனல்களில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பதிவுகள் வந்துடுச்சிங்க அந்த நிறைய பதிவுகள் மூலமாக நிறைய பேத்தினுடைய காணொளிகள் அதில் இருக்குது அந்த காணொளிகளை பார்த்தே வந்து அளவுகளும் எல்லாம் அவங்க சொல்லிடுறாங்க நம்ம அந்த முறைப்படி நம்ம செய்யும்போது சரியாக அளவுகள்லாம் போட்டு அவங்க செய்கிறத வந்து காணொளியாக நமக்கு எடுத்து அனுப்புகிறாங்க இல்லைங்களா எடுத்துப் போடும் போது அந்த காணொளி பார்த்து நம்ம அளவுகள் சரியாக போட்டு சமைக்கும்போது மிக அருமையாக அந்த சமையல் வந்து நமக்கு கெடைக்குதுங்க இன்னைக்கு ஒன்றுமே தெரியாத சமையலை பற்றி எதுவும் தெரியாதவங்க கூட வலைப்பதிவுகளை பார்த்து நிறைய சமைத்து பழகியிருக்காங்க இதுவே தொழிலா வந்து வலைப்பதிவில் சமையல் பற்றி போடுறதே நிறைய பேத்தினுடைய தொழிலாக இருக்குதுங்க எனக்கு இந்த கோமதி குக்கிங்குன்னு சொல்லிட்டு ஒரு சமையல் தொகுப்பு அது ரொம்ப நல்லாயிருக்குங்க அந்த அம்மா வெளிநாட்டில் இருக்காங்க ஆனாலும் நம்மளுடைய பாரம்பர பாரம்பரிய முறைப்படி நல்லா சமைத்துப்போடுவாங்க நிறைய பேர் இருக்காங்கங்க சமையலுக்குனே சொல்லிட்டு சமையல் குறிப்பு சொல்றதுக்குனே சொல்லிட்டு வெங்கடேஷ் பட்ன்னு சொல்லிட்டு ஒருத்தருன்னுடைய சமையல் அவர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கும் தாமுவின்னுடைய சமையலும் இதெல்லாம் வந்து யூடியூப்பில் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும் மெட்ராஸ் சமையலுன்னு சொல்லிட்டு ஸ்டெஃபி அப்படிங்கிற ஒரு பெண்மணி சென்னை சார்ந்த பெண்மணி இன்னைக்கு வெளிநாடுகளில் இருக்காங்க அவங்கள வந்து திரும்பவும் இந்தமாதிரி சமையல் போடுவாங்க சமையல் குறிப்புகள்லாம் போடுவாங்க சமையல் செஞ்சு போடுவாங்க சரியான முறையில் அளவுகள் சொல்வாங்க அவங்க அந்த அளவு முறைப்படி நம்ம செய்யும்போது நமக்கு சரியான சுவையில் ஒரு நல்ல சுவையில் உணவு கிடைக்கிதுங்க அப்போது இந்தமாதிரி நிறைய வலைப்பதிவுகளிருக்கு இன்னைக்கு புத்தகம் வாசிக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு வாசித்தல் திறன் குறைஞ்சி போனங்காட்டிக்கும் புத்தகங்களை விட இந்தமாதிரி வலைப்பதிவுகளை பார்த்துட்டு சமைக்கிறவங்களோட எண்ணிக்கை இன்னைக்கு அதிகமாதானேங்க இருக்குது